எனக்கு சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன் அது எனக்கு பிடிச்சி சமைப்பேன் ரொம்பவும் அதுலேயும் தக்காளி சாதம்னால் அதில் பயங்கரமாக சமைத்தா எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அதுவும் தேவையானதெலாம் நிறையா தக்காளி வெங்காயம் எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பட்டை லவங்கம் போட்டு நல்லா இது பண்ணி காயெலாம் போட்டு நல்லா சமைத்து கொஞ்சமாக டேஸ்ட்டு உப்பு நெய் இதெல்லாம் ஊற்றி அரிசியெலாம் போட்டு செஞ்சு நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்தியெலாம் நல்லா செய்வேன் அதுலேயும் மாவு இதெல்லாம் பிசைஞ்சி அதுக்கு குருமா வந்து தால் வந்து இப்போ பச்சை பயறில் இது இப்போ வேக வச்சு அதை இது பண்ணி செய்வோம் அப்புறம் கேரட்டு செய்வோம் அதுக்கு தனியாக கேரட்டு சீவி முட்டை உடச்சி ஊற்றி எண்ணெய் கடுகெலாம் போட்டு அது செய்வாங்க அப்புறம் குருமா செய்வோம் உருளை கிழங்க வேக வச்சு மசித்து மஞ்சத்தூள் எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு அதுக்கு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி செய்வாங்க அப்புறம் என்ன சமைப்பாங்க தக்காளி சட்னி வைப்போம் பிரியாணி செய்வோம் சிக்கன் சிக்கன் பிரியாணி அதில் சிக்கன் வேக வச்சு எண்ணெய் கடுகு ஊற்றி தக்காளி வெங்காயம் போட்டு சிக்கன் போட்டு அதுக்கு மசாலாலெலாம் போட்டு நிறையா வச்சு அப்புறம் அரிசி அதுக்கு தேவையானகிற தண்ணி இதெல்லாம் ஊற்றி கரெக்டாக டேஸ்ட்டு உப்பு கிப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சு அப்புறம் இதை பண்ணுவாங்க